ஆமாம்

ஆ

ஆ ப பண்ணலாம் நான் நான் கேட்குறேன் பிரின்சிபால் சார்கிட்ட கேட்குறேன் அதுவும் இல்லாமல் உங்கள் பையன் வந்து மேக்ஸ்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறான் இப்போ ஆ பழைய மாதிரி அவன் சரியாக பண்ணுறதில்ல இப்போ அவ ஹோம் ஒர்க்கெலாம் கரெக்ட்டாக வீட்டில் செய்கிறானா நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா ஆ இப்போது வந்து மேக்ஸ்சில் கொஞ்சம் மார்க் கம்மியாகதான் இருக்குது சரியாக வரலை நீங்கள் மேக்ஸ் தனியாக ஒரு டியூஷன் கூட வச்சு பார்த்துக்குங்க இல்லை நம்ம ஸ்கூல் மே சார் எடுக்கிறதில்ல நீங்கள் வெளியில் பார்த்து வாங்கிக்கிங்க இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டியூஷன் எடுக்கலை நான் இது உங்களுக்கு பிரின்சிபல்கிட்ட கேட்டுவிட்டு உங்களுக்கு அதை வாட்ஸப்பில் செண்ட் பண்ணுறேன் ம் பரவாயில்லை அதுதான் மேக்ஸ் தான் ரொம்ப வீக்காக இருக்குது நீங்கள் நான் என்னென்னு பார்த்து கேட்டு செய்கிறேன் நீங்கள் அப்புறம் வந்து நேரில் பாருங்கள்